ஆக்ஷுவலா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணுக்கும் கண்டிப்பாக பங்கு இருக்கணும் ஏனால் இப்போ கரெண்ட் பீரியடில் வந்து ஆண்கள் மட்டும் வேலைக்கு போகிறது கிடையாது சமுதாயத்தில் நிறையா பெண்கள் நிறையா குடும்ப பெண்களும் வேலைக்கு போயிட்டிருக்காங்க ஸோ அந்த டைமில் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பெண்களால் மட்டுமே கவனித்துக்கொள்ள முடியாது பிக்காஸ் வேலைக்கு வந்து பெண்கள் வெளியேயும் போகிறாங்க அதே சமயம் ஒர்க் முடிச்சிட்டு வீட்லேயும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயோம் ஸோ வீட்டு ஒர்க்கையும் ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் பகிர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து அவ்வளோ வந்து கஷ்டமாகவே தெரியாது ஆக்ஷுவலா இப்போது நான் சமைக்கிறேன் அப்படின்னா நீ மற்ற வீட்டு வேலையை எதையாவுது பார்த்துக்கணும் இல்லை நீயும் மத் நீ சமைக்கிறே அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒரு வீட்டு வேலையை பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வெளியில் ஒர்க் முடித்ததுக்கப்பறமும் வீட்டில் இருக்கிற வேலையை ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சரியாக பிரிச்சு செஞ்சாங்கனா ரொம்ப கரெக்டாக இருக்கும்